அம்மா அப்பா நாங்கள் நான்கு பிள்ளைங்கள் நாங்கள் அண்ணன் ஒன்று நான் ரெண்டாவது ரெண்டு தம்பிங்கள் அப்பா வந்து தாலுக்கா ஆஃபீஸில் ரெவென்யூவ் இன்ஸ்பெக்ட்டராக ஃபஸ்ட்டு இருந்தாங்க அப்புறம் ப்ரமோஷன் ஆகி அசிஸ்டன்ட் தாசில்தார் ஆனாங்க அப்பா ரெவென்யூவ் பீரியட்டில் வந்து ரொம்ப ஸ்டிக்டாக கரெக்டாக இருப்பாங்க அதாவது லஞ்சம் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது அந்த இதெலலாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க கட்சி துண்டு போட்டுக்கிட்டு வந்து பணம் கொடுத்துலாம் கையெழுத்து கேட்டால் போட மாட்டாங்க முதியோர் பணம் விதவை பணம் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு சேர வேண்டியதை கரெக்டாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராசஸ் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் தப்பாக இதுக்கு கையெழுத்து கேட்டாயெலாம் போட்டு தர மாட்டாங்க நல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேட் அப்பா கடவுள் வந்து அவர்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்து பணியில் வந்து ரொம்ப சிறக்க செஞ்சாங்க அப்பா இங்கே நாகபட்டினத்தில் ரெவென்யூவ் இன்ஸ்பெக்ட்டராக இருக்கும் போது கலெக்டராக இருந்தவங்க வந்து இறையன்பு அப்பாவுக்கு வந்து அவங்க சின்ன வயசுலேயே நல்ல ஒரு இதாக இருக்காங்க ஆக்ட்டிவாக எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்கன்னு அப்பாவுக்கு அவங்களை பிடிக்கும் அப்பாவும் நேர்மையாக இருக்கிறது வந்து லஞ்சம் வாங்காமல் அது சாருக்கு பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தாங்க எல்லாமே கடவுளோட கிருபை தான் அதெல்லாம் அப்பா அம்மா என்னை அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தது காரைக்கால் நான் நாங்கள் படிக்கும் போது நாகை மாவட்டம் இல்லை அப்போ வந்து தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்ததா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் தான் நாகை மாவட்டமாக பிரித்தாங்க தஞ்சை மாவாட்டம் தனியாக ஆயுர்வேதிக் இப்போ நான் வந்து வெல்னஸ் அட்வைஸராக இருக்கேன் ஆயுர்வேதிக் அப்படிங்கிறது வந்து மக்கள் வாழ்க்கையில் ரொம்ப தேவையானது அலோபதி வந்து ஒரு இதுக்கு சாப்பிட்டுட்ருக்கும் போது இன்னொரு சைட் எஃபெக்ட் கொடுக்குது ஆனால் ஆயுர் ஆனால் உடனடி தீர்வு அலோபதி இது உடனடி தீர்வு இல்லைனாலும் ஆயுர்வேதிக் வந்து ஸ்லோவ் ப்ராசஸ்ன்னாலும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாத தீர்வு ஆயுர்வேதிக் வந்து ஆயுர்வேதிக் யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி அஞ்சும் சேர்ந்தது தான் ஆயுஷ் அப்படிங்கிறது ஆயுஷு வந்து எலிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது எல்லா விதத்துலேயுமே வரும் மு வரும் முன் காப்போம் வந்தபின் காப்போம் அப்படிங்கிறதுல நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்குது எல்லாேருமே நான் ரெண்டு வருஷமாக இதில் ஒர்க் பண்ணுறேன் எல்லாேருமே நல்ல ரிசல்ட்டு தான் சொல்லியிருக்காங்க உள்ளே உள்ள சளியை நல்லா வெளியில் எடுத்திருது நமக்கு வந்து இப்போ உள்ள மாசு நிறைந்த இந்த காலத்தில் வந்து இம்யுனிட்டி இல்லாமல் போய்விடுது அந்த இம்யுனிட்டி கொடுக்குற ஜாம் டைப்பில் கேப்சுல் டைப்பில் சிரப்பு டைப்லெலாம் இருக்குது இதில் நல்ல ஒரு ரிசல்ட்டு எல்லாமே சளிக்கு உள்ள சிரப்பு இதில் எப்படின்னா சளி காரி துப்புகிற மாதிரியும் வந்துடும் மோஷன் மூலமும் வந்துடும் நல்ல ரிசல்ட்டு எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல ரிசல்ட்டாக இருக்குது கல்லீரல் சம்பந்தமான வியாதிக்கு அதெல்லாம் கேப்சுல் டைப்லேயும் சிரப்பு டைப்லேயும் இருக்குது எல்லாமே நல்ல ஒரு இது நரம்பு தளர்ச்சி மூட்டு வலி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்டு இருக்குது நிறைய கிராமத்தில் இப்போது கொரோனாவுக்கு பிறகு நிறைய புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னால் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ஜூரம் வந்தால் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க ரெஸ்ட் எடுத்துவிட்டு கஷாயம் வைச்சு குடிப்பாங்க கஞ்சி சாதம் ரசம் சாதம் இப்படி தான் சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ நாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கோம் விஞ்ஞான உலகத்தில் அப்போ ரெஸ்ட்டே எடுக்கிறது இல்லை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜூரம் அடிச்சிச்சுன்னா நாலாவது மணி நேரம் எங்கே மெடிக்கல் இருக்குதுன்னு தேடி போய் பேராசெட்டமாலோ கால்பாலோ போட்டு ஜூரத்த உள்ளே தான் அடக்கிறோம் அதனால் என்ன ஆகுதுன்னால் கூட கொஞ்சம் நம்ம உடம்பு வீக்காகுது அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஆனால் அப்போ நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கஷாயம் வச்சு குடிச்சுட்டு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துவிட்டு ஏன்னால் ஜூரம் வந்து உடம்புல உள்ள அசதியை வெளிகாட்டுறது அதனால அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும் போது நல்ல ஒரு பிரிஸ்க்காக இருந்தாங்க எண்பது தொண்ணூறு வயது வரைக்கும் எந்த நோயும் இல்லாமல் இருந்தாங்க முதல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே வந்தால் பெருசு இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை சளி பிடிச்சிக்கிது ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க பிள்ளைங்கலாம் ஒழுங்கான சாப்பாடு கிடையாது ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்போ வந்து இயற்கையாக விளைந்த அந்த அந்த சீசனுக்கு உள்ள சர்க்கரவள்ளி கிழங்கு பனங்கிழங்கு மரவள்ளிக் கிழங்கு நவாப்பழம் இலந்தபழம் நெல்லிக்காய் முக் மிக முக்கியமானது நெல்லிக்காய் அதெல்லாம் அப்போ சாப்பிட்டோம் இப்போ பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க குர்க்குரே லேஸு நூடுல்ஸு அப்படி சாப்பிட்றாங்க அவ்வளவும் வியாதியை தான் கொடுக்குது அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னால் டிவிலேயும் அட்வடைஸ்மெண்ட் வந்துடுது கலர் கலராக பாகெட்ஸ் தொங்கிறதுனால கடைகளுக்கு போனால் அதை பார்த்து கேட்குறாங்க ஆனால் பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமே வாங்கி கொடுக்காம இது நல்லது இல்லை அப்படின்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டால் அதை அதுங்க கேட்காதுங்க பிள்ளைங்க கேட்குது தான் அனுபவிக்காத அந்த எல்லாத்தையும் பிள்ளைங்க அனுபவிக்கணும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு பேரண்ட்ஸோட மனநிலை இப்போ ரொம்ப இதானதுனால் வாங்கி கொடுத்துட்றாங்க அந்த அதில் உள்ள டேஸ்ட்டி ஃபுட்டானது அவர்களுக்கு வந்து ரொம்ப இதாக ஆகிடுது திரும்பி திரும்பி அவங்க அதே தான் வாங்கி சாப்பிட்றாங்க அப்பெலாம் கடலை மிட்டாய் எள் மிட்டாய் பொட்டுக்கடல உருண்டை கல்க்கோனா இப்படியெல்லாம் இருக்கும் நல்லா இருந்துச்சு நான் வியாதினால் என்னென்னு தெரியாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த காலம் என்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அந்த அளவுக்கு நான் எதுவும் பார்த்தது இல்லை இப்போ பார்த்தாக்கா நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்குலாம் மூட்டு வலிங்கிறாங்க அடிக்கடி சளி பிடிக்கிறது சுகர் இதெல்லாம் வந்து அப்பெலாம் சுத்தமாக நாங்கள் கேள்வியே படலை கேன்சருங்கிறதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்டோம் ஹார்ட் அட்டாகெலாம் இப்போ பார்த்தா அடிக்கடி நம்ம சுற்றியே நடக்குது நிறையா அதுக்கெல்லாம் நாம் சாப்பிட்ற உணவு முறை நம்மளோட தூக்கம் இதெல்லாம் தான் காரணம் தூங்கிறது வந்து அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி எட்டு மணிக்கு தூங்கினாங்க கொள்ளு தாத்தா பாட்டியெல்லாம் என்னென்னால் சிமினி விளக்கு அதனால லைட்டு இல்லாதனால் அதுக்கு அப்புறம் ஒரு ஜென்ட்ரேஷன் ஒன்பது மணி ஆகிச்சு அம்மா அப்பாயெலாம் ஒம்பதரைக்கெல்லாம் தூங்கினாங்க நம்ம பத்துன்னா இப்போ நம்ம பிள்ளைங்க பதினொன்று பன்னெண்டு ஆகுது அதுவும் இல்லாமல் ஐட்டி ஷாப்புல வேறு வேலை பார்க்குறதுனால அவங்க லேட்டாக தான் தூங்கிறாங்க காலையில் எழுந்திரிக்கும் போது அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் ஏன்னால் அந்த காலையில் மூணு டூ அஞ்சு தான் நம்ம லங்ஸு செயல்படுகிற நேரம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு நாலு நால்ரை மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சோம்னால் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம ஒவ்வொருவர் உடம்புக்கும் அது நமக்கு புரிய மாட்டேங்குது அதை மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு அப்புறம் அஞ்சு டூ ஏழு பெருங்குடல் சுத்தப்படுத்துகிற நேரம் அந்த நேரத்தில் நம்ம வந்து அதுக்குரிய செயல்பாடு இது பண்ணினோம்னா அது அப்போ தான் மோஷனெலாம் சுத்தமாக ஃப்ரீயாக எந்த அசடும் இல்லாமல் போய்விடும் அப்போ ஏழு டூ ஒன்பது செரிமானத்துக்கு உரிய நேரம் அந்த ஏழு டூ ஒன்பதில் சாப்பிடணும் ஒரு எட்டு எட்ரை போல் சாப்பிட்றணும் அப்படின்னா ஓகே சூப்பர் உடம்பு எந்த வித நோயும் வராது நம்மளை தொடாது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா நைட்டு படுக்கிறது பன்னெண்டு மணி எழுந்திரிக்கிறது ஏழு மணி அப்புறமா பிரெஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இது பண்ணும் போது அந்த சூரிய வெளிச்சம் உதிக்கிறதே நம்ம பார்க்குறதே இல்லை அப்படிங்கும் போது நமக்கு எல்லா நோயும் நம்மள அண்டிக்குது அந்த ஒம்பது மணிக்கு அப்புறம் மண்ணீரல் வேலை செய்கிற நேரம் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற நேரம் அந்த நேரத்தில் நம்ம பத்து பதினொரு மணிக்கு காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அது வேஸ்ட்டு தான் ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்ற சாப்பாடு ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் நல்லா தான் செஞ்சாங்க ஆனால் இப்போ நம்ம ரொம்ப எல்லாமே நம்ம முன்னேறிவிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் எல்லாமே நம்ம வியாதியை இழுத்துக்குறோம் நிறையா சயின்டிஃபிக்காக முன்னேறி போய்கிட்டு இருக்கோம் செல்லு வந்து பத்து மணிக்கு மேலே யூஸே பண்ணக்கூடாது ஆனால் பன்னெண்டு மணி வரைக்கும் செல்லு பார்க்குறது வாட்ஸப் பார்க்குறது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம கண் நரம்புகளையும் பாதிக்குது நிறைய சின்ன வயது பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்ட மொதல் கொண்டு அதை கையில் கொடுத்துட்டு அதில் எதையாவது போட்டு கொடுத்துட்டு பாட்டு போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க அந்த அளவுக்கு ஒரு சொகுசு வாழ்க்க வந்துடுச்சு நமக்கு அது ஆனால் பிள்ளைங்களுக்கு நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணுது சீக்கிரத்தில் ரொம்ப அனிமிக்காக ஆகிறதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட சயின்ஸ் வளர்ச்சியை நம்ம தாப்பாகவும் கொண்டு போகிறோம் அதனால் தான் ரொம்ப நம்ம நோயை சந்திக்கிறோம் சிறு வயசுலேயே கண்ணுக்கு கண்ணாடி போடுறது அதிகமாக போயிடுச்சு அப்பெலாம் எண்பது வயதுக்கும் பைபிள் எங்கள் அப்பாயெலாம் பைபிள் படிப்பாங்க அந்த குட்டி எழுத்த எண்பது வயதுக்கும் அழகா திக்காமல் திணறாம வாசிப்பாங்க ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு ஏழு வயது பிள்ள எட்டு வயது பிள்ளைங்கெல்லாம் கண்ணாடி போடும் போது கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி நம்ம அந்த காலத்து உணவு பழக்க முறை ஒரு சளி பிடுச்சுச்சின்னா ஜூரம் வந்தால் உடனே பேராசெட்டமால் போடாமல் ஒரு கஷாயம் வச்சு குடிப்போம் ஆடாதொடை துளசி அதிமதுரம் கண்டங்கத்திரி மிளகு இஞ்சி தட்டி போட்டு ஒரு கஷாயத்த வச்சு குடிப்போம் அந்த அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கெல்லாம் வந்தோம்னால் நிச்சயம் நம்ம நோயற்ற வாழ்வு வாழ்வோம்